எங்கள் ஊரில் ம பெரும்பாலும் வந்து ஒவ்வொரு வீட்டையும் பின்னால் தோட்டம் வச்சு வீட்டுத் தோட்டம் வச்சு அதுக்கு தண்ணியை கொண்டு வந்து ஊற்றி சில செடிகளெலாம் வைப்போம் பூச்செடி வைப்போம் காய்கறி செடி வைப்போம் மரம்கூட சில ப தென்னைமரம் இந்த கொய்யா மரம் பலா மரம் இதெலாம் வச்சு வீட்டுக்கு பின்னால் வச்சு அதெலாம் வச்சு பயிர் பண்ணிகிட்ருக்கோம் அது நல்ல மகசூல் கொடுத்துட்டு எங்களுக்கு பயனடைகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அதுக்கு வந்து சரி இவங்க அதிகமாக வந்து உரம் போடணுன்னா அது போடலாம் முதல்ல மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இருந்தாலே போதும் பற்றாததுக்கு இந்த அரசாங்கம் வந்து உரம் தயாரிக்க கொடுக்க கொடுக்குறாங்க அதை வச்சு நாங்கள் வந்து இந்த பயிருகளை பயிர் பண்ணுறோம் எங்கள் வீட்டுக்கு வேண்டிய அந்த காய்கறிகளையும் அதில் நாங்கள் பயிர் பண்ணிக்கிறோம் நாங்கள் வெளியில் போய் கடை கடையில் வாங்கிறத விட்டு எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகள் கத்திரிக்காய் மிளகாய் இந்த புடலங்காய் வெண்டைக்கா அப்படிப்பட்ட காய்கறி பயிர் பண்ணுறோம் எங்களுக்கு தேவையானதை எங் நாங்கள் வந்து வெளியில் வாங்கணும்னு அவசியம் இல்லை எங்கள் வீட்டு தோட்டத்திலே அது காய்க்குது நாங்கள் அதையே எடுத்து நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு வாழ்ந்துட்டுக்குறோம் எங்களது தோட்டத்தில் இப்போ இந்த பிள்ளைங்க பிள்ளைகள் சில பேர் நம்ம இருக்கிறது பொம்பளை பிள்ளைங்க அதிகமாக இருக்கிற ஊரில் வந்து என்ன பண்ணுறோம்னா செடி பூச்செடி வைக்கிறாங்க பலதரப்பட்ட பூச்செடியெலாம் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி எதாவது உரம் போட்டு வா காப்பாற்றி அதை அந்த பூக்களை மொதற்கொண்டு வெளியில் வாங்காமல் இதையே வந்து நூல் கட்டி நூலால் கட்டி அதை பூவாக தலையில் சூடிகிட்ருக்காங்க அதனால் வெளியில் வந்து எங்கள் பொம்பளை பிள்ள பெரும்பாலும் பூ வாங்கிறதுன்னு இல்லை அப்புறம் என்னவாம் அப்புறம் பூசணி செடி இங்கே சில மெத்தை வீடு அதிகமாக முன்னே மாதிரி மெத்தைவீடு அதிகமாக பெருசாக அதிகமாக அளவோடு அதிக அளவாக இருக்கிற வீட்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இறங்கறதுக்கு பயந்துக்கிட்டே மேலேயே வந்து செடியை பார்த்துக்குறாங்க காய்கறி செடி இந்த பரங்கிக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் பார்த்தா அது தொ தொட்டியில் வச்சு அது அங்கேயே படர விட்டு இத்தனை நாள் மெத்தையிலேயே படர விட்டு அங்கேயே காய்கறி இப்போ வளர்த்துக்குறாங்க கீழே இறங்கறதுக்கு சில யோசனை பண்ணிகிட்டுகூட அங்கே இருந்துகிறாங்க சில பேர் கீழே இறங்கி பார்க்க போகாம அந்தமாதிரி சில கொடிசெடிகள் செடிகள் மிளகாய் மிளகாய் வந்து நாங்கள் வெளியில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் தோட்டத்து வீட்டு தோட்டத்திலே மிளகாய் செடியை நட்டோம்ன்னால் அது எங்களுக்கு அன்றாடம் நமக்கு கொழம்பு வச்சுக்க எங்களுக்கு சரியாகிடும் நான் வெளியில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை அடுத்து வந்து தக்காளி தக்காளி கூட வந்து நாங்கள் வெளியில் வாங்க போகிறதில்ல இங்கேயே இருக்குது இங்கே இந்த வீட்டுத் தோட்டத்திலே இந்த தக்காளி பயன்படுத்தி பயிர் பயிரிட்டு அதையே நாங்கள் இப்போ எங்கள் குடும்பத்துக்கு வேண்டியதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் வீட்டு உணவுக்கு காய்கறி பொறுத்தளவு நாங்கள் வெளியில் போய் அலையணும்னு அவசியம் இல்லை எங்கள் தோட்டத்திலே நாங்களே பறித்து நாங்களே பயன்படுத்திகிட்டு வரோம்